ஹலோ சார் ஹலோ சார் சார் பிரின்ஸ்சிபல் சார் தானே சார் இதே மாரி என்னோட பையனுக்கு வந்து அங்கே இப்போ லெவந்த் அட்மிஷன் போடணும் சார் அதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி இருக்கா சார் பையன் வந்து முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு சார் அதான் என்ட்ரன்ஸ் எக்ஸ் அதான் அதான் சார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்கா சார் அதான் டவுட்டு சார் அதான் இப்போ வந்து பஸ் வசதி எல்லாம் எப்படி இருக்கு எல்லாம் வர்லாமா கரெட்டாக இருக்குமா சார் ஓகே சார் ம் அது தான் சார் டவுட்டு தான் சார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமு நல்லா பையனும் படிப்பான் என்ன இருந்தாலும் மார்க் கம்மியாக இருக்கு சார் நான் கேட்குற குரூப் அந்த குரூப் ஏ ஒன் குரூப் அதெல்லாம் கிடைக்குமா சார் அதனால் தான் சார் டவுட்டில் கேட்டேன் அதனால தான் சரி எப்படியாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுவானா இல்லை ஈஸியாக தான் கொஸ்டின் இருக்குமா

ஓகே சார் அதான் சார் உங்களை நம்பி தான் இருக்கேன் திடீர்னு அப்புறம் திடீர்னு இல்லன்றாதீங்க அப்போ வேறு ஸ்கூலும் அந்த அந்த டைம்மில் போய் வேறு ஸ்கூலும் சேர்க்க முடியாது அப்புறம் திடீர்னு மார்க் இந்த மார்க்குக்கு இந்த இந்த குரூப்பு கிடைக்காதுன்னு சொல்லிடாதீங்க உங்களை நம்பி தான் இருக்கேன் சரிங்களா சார் சார் அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமா சார் ம் ஓகே ஓகே சார் அப்புறம் என்றைக்கு சார் வரலாம் ஒன் வீக்லயா சார் இந்த இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சார் நான் கண்டிப்பாக பையனோட வந்துடுறேன் மார்க் லிஸ்ட்டு இதெலாம் தேவயானதுலாம் எடுத்துன்னு வரணுமா சார் ம் ஓகே சார் சரிங்க சார் ஓகே சார் கண்டிப்பாக வந்துடுறேன் சார் சரி ஓகே தேங்க் யூ சார் ஃபீஸா சார் ம் ஓகே சார் இப்போ அதான் அந்த பஸ்ஸுலாம் கரெட்டாக டைமுக்குலாம் வருமா சார் பஸ்லாம் அந்த பஸ்ஸு ஃபீஸ்ஸு பஸ்ஸு ஃபீஸ்ஸு அதான் இப்போ எதுவும் கரெட்டாக ஊர் வரைக்கும் வருமா சார் இல்லை திரும்பி பஸ் ஸ்டாண்ட்க்கு போய் வர மாதிரி இருக்குமா என்ன சார் ஆ ஓகே சார் ம் ஓகே சார்

ஆ ஓகே சார் உங்களை நம்பிகிட்டு தான் இருக்கேன் சரி ஓகே சார் தேங்க் யூ சார் கண்டிப்பாக ஒன் வீக் கழிச்சு வரோம் கண்டிப்பாக வரோம் சார் ஆ ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ ஆ ஓகே தேங்க் யூ